எங்கள் ஊரில் நல்ல வழிபாட்டுதலம் அப்படின்னு பார்த்தா மாரியம்மன் கோயில் மாகாளியம்மன் கோயில் அங்காளம்மன் கோயில் இப்படி இருக்குதுங்க எங்களுடைய வெளையா இது வந்து மாசி மாதம் குண்டம் இறங்குறது இது சிறப்பாக இருக்குதுங்க குண்டம் இறங்குறது மாசி மாசத்தில் அதுபோக எங்கள் ஊ மாவட்டத்துக்கு பார்க்கக்குள்ள பார்த்திங்கன்னா சித்தம்பலம் கோயில் சிவன் பெருமானுடைய கோயில் இருக்குது ஒரு அஞ்சு கிலோ மீட்டரு பல்லடத்திலருந்து ஒரு அஞ்சு கிலோ மீட்ரில் சித்தம்பலம் கோயிலும் இருக்குது அங்கே சனிக்கெழம சனிக்கெழம அமாவாசை இதுமாரி சமயங்கள்ல சிவபெருமானுக்கு நல்லா சிறப்பாக செய்வாங்க சில இதுங்களும் இருக்குது அதனால அங்கே நல்லா சிறப்பானவும் செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கு இது அங்காளம்மன் கோயில் எடுத்துகிட்டிங்கனா வருஷத்துக்கு ஒருக்கா மாசி மாசம் அமாவாசை நாள் அன்னைக்கு குண்டம் இறங்குற நோன்பி வைப்பாங்க இந்த கோயில்ல இருந்து அந்த கோயிலுக்கு சாமி எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் விரதம் இருந்து நிறையா பேர் வேண்டுதல் எதிலும் வச்சிருப்பாங்க ஒ உட்னே செஞ்சு குடு சாமி நாங்கள் உங்களுக்கு குண்டம் இறங்குறோம் அப்படின்னு சொல்லி பல பல பெண்கள் குழந்தைகளுக்கு தூக்கிட்டு வந்து நடக்கிறவுங்களும் இருப்பாங்க தனியாக நடக்கிறவுங்களும் இருப்பாங்க ஆண்களும் நடப்பாங்க சில சில அவங்கள் என்னென்ன வேண்டுதலுக்கு தகுந்தமாதிரியோ அதுக்கு தகுந்தமாதிரி குண்டம் இறங்குறதுல வழிபாடு செய்வாங்க